ஹலோ யூப் ஊபர் கஸ்டமர் சர்வீஸ்ங்களா சார் நான் நேற்று சென்னைலேருந்து ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்து இருந்தேன் என்னோட நேட்டிவ்வுக்கு கடலூருக்கு நான் யூபரில் நேற்று தான் வந்தேன் உங்களுடைய டிரைவர் ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் நல்லா இது பண்ணியிருந்தார் அவர் பேர் கூட ஏதோ ரமேஷ்ஷான் நல்லா பார்த்துகிட்டாரு எங்களை நான் கரெக்ட் டைமுக்கு வந்து பிக்அப் பண்ணுனாரு லக்கேஜ்லாம் கூட தூக்கி ஹெல்ப் பண்ணிணாரு கொஞ்ச நேரம் நடுவுல லா ஸ்பீடுலாம் நல்லா போனார் நாங்கள் ஃபேமிலியோட போயிருந்தோம் குழந்தலா இருந்ததுங்களா அது நல்லா பார்த்துக்கிட்டாரு அதனால அது நாங்கள் எதிர்பார்த்தது விட நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டாரு சார் கொஞ்சம் அவர் அவர் ராஜேஷ் பரவாயில்லை நல்லா இது பண்ணிணாரு சரிங்க சார் இதுக்கு அப்புறம் திரும்ப எதுன்னா ஆர்டர்னால் எங்களுக்கு அவரை கொஞ்சம் புக் பண்ற மாதிரி கொஞ்சம் பாருங்க இந்தமாதிரி நல்ல டிரைவர் வச்சு இருக்கிறது நல்லது சார் உங்களுக்கு அதான் தேங்க்யூ சார்